ஆ மொபைல் ஷாப் தான் ஆ ஆ என்ன மாதிரி மொபைல் பார்க்குறீங்க ஆ ட்வெண்ட்டி தௌசண்ட்க்கு ரெட்மி இருக்குது அப்புறம் ரியல்மி நாட் இருக்குது அப்புறம் ஒன் ப்ளஸ்ஸு சாம்சங் இதெலாம் இருக்குதுப்பா கேமரா பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ்ஸில் வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்புறம் கேமிங்க்கு உங்களுக்கு ரெட்மி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்தமாதிரி பார்க்குறீங்க கேமிங்க்கும் இதுக்குமா அப்போ உங்களுக்கு ஒன் ப்ளஸ் எடுத்துக்கலாம் ஒன் ப்ளஸில் உங்களுக்கு ஒன் ப்ளஸ் எவ்வளோ ஒரு ட்வெண்ட்டி த்ரீ வரும் நீங்கள் ஆமாம் ஆமாம் உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்ஸு எல்லாம் உங்களுக்கு இருக்குது ஆ மாதம் நீங்கள் முன் பணம் கட்டுறா மாதிரி தான் இப்போ நீங்கள் இப்போ ஒரு அஞ்சாயிரம் கட்டுனீங்கன்னா மாதம் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு கட்டுறா மாதிரி இருக்கும் அவ்வளோதான் கட்டி எடுத்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் எல்லாம் எல்லாம் பர்ஃபெக்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் என்ன ஊரிலேருந்து பேசுகிறீங்க ஆ அதெலாம் பார்த்துக்கலாம் அதெலாம் உங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் கேட்கவே தேவையில்ல உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவோம் ஃபீஸ்லேருந்து அப்புறம் டெம்ப்பர் க்ளாஸ்ஸு அதெல்லாம் நிறைய கிஃப்ட்லாம் இருக்குது மொபைல் ஃபோன் வாங்கினா போதும் உங் உங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் கடை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்ட்டில் இறங்குனாலே பக்கத்தில் இருக்கும் கடை வந்து காலையில் நயன் டு நயன் காலையில் ஒம்பது மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் ம் ஓகே ஓகே வாங்க வாங்க நேரில் வாங்க பார்த்துக்குலாம் ஆ ஓகே